ஹாலோ ஹாலோ கேட்குதுங்க கறி கடைக்காரரா நீங்கள் ஆ கறி கடைக்காரர் தானேங்க ம் கறி கோழிக்கறி இருபத்தஞ்சி கிலோ வேணும்ங்க ஆமாங்க நாங்களே வரோம்ங்க என்ன ரேட்டுங்க ஆ பார்த்து குறைச்சி சொல்லுங்களேன் நான் இப்போ இருபத்தஞ்சி கிலோ எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும்ன்னு கேட்குறேங்க ம் சரி அதேமாதிரி பீஃப்பு வேணும்ங்க இ இருபத்தஞ்சி கிலோ பீஃபி பீஃபி

அது வேணும் அது இருபத்தஞ்சி கிலோ

அதிலையும் பார்த்து குறைச்சி சொல்லுங்கள் சரி ஆ அப்புறோம் ஆட்டு கறியும் வேணும்ங்க ஒரு பதியஞ்சு கிலோ ஆமாங்க ஆ அது பார்த்து குறைச்சி சொல்லுங்களேன் சரிங்க நாங்களே வந்து வாங்கிக்கிறேங்க நாங்களே வந்து வாங்கிக்கிறோம்